அண்ணா கொடுவா மீன் இருக்குதுங்களா கடையில் அது கிலோ எவ்வளோ அது வேறு மீன் என்னென்ன மீனுண்ணா இருக்குது

அண்ணா கொடுவா மீனில் வந்து பிரியாணி பண்ணலாமா இல்லை மசாலா போட்டு செய்யலாமா இல்லை கொழம்பு செய்யலாமா இது இது என்ன எப்படி செய்யலாம் ம் கொடுவா மீனில் அது ரெண்டும் செய்யலாண்ணா ஆ பிரியாணிக்கு ஆகாது அப்புறம் அந்த மீனுக்கு போடுற மசாலாப்பொடி கடையிலேயே நீங்கள் தருவீங்களா ஆ என்னென்ன எந்த மசாலா இருக்குது என்னென்ன மசாலா இருக்குதுங்க வறுவலுக்கு ஒரே மசாலா தானா இல்லை வெவ்வேறு மசாலா ஏதாச்சும் வைச்சிருக்கீங்களா

சரி அப்படிங்களா அப்படின்னா கொடுவா மீனே எனக்கு ஒரு கிலோ கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்துவிட்டு நான் வேறு மீன் வாங்கிக்கிறேங்க கொடுவா மீன் இப்போ ஒரு கிலோ வேணும் ஆ ஆ அதான் அடுத்தது வந்துவிட்டு வேறு மீன் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம்ங்க நல்லாயிருந்தா ஆ